ஹலோ ஹலோ சார் நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்லேருந்து பேசுகிறேன் சார் எங்கள் பொண்ணை உங்கள் ஸ்கூலில் சேத்துடலான்னு விருப்பப்பட்டோம் உங்கள் ஸ்கூல் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அடிஷனல் இருக்குதுங்களா சார் ஸ்கூலில் ஆ ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் நானூற்றைம்பது சார் நானூற்றைம்பது எடுத்திருக்காங்க ஆமாம் சார் கவுர்மெண்ட் ஸ்கூல் தான் சரி இப்போ லெவன்த்துக்கு நீட்டெல்லாம் தேவைப்படுறதுன்றனால இது டாக்டருக்கு அது சரி உங்கள் ஸ்கூலில் சேர்த்தோம்னா நல்ல கோச்சிங்கு இருக்குது நீட் பயிற்சி இருக்கும்ன்றதனால தான் உங்கள் ஸ்கூலில் சேத்துடலான்னு ஆசைப்பட்டேன் மேக்ஸ் பயாலஜி சார் ஆ தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திருக்காங்க சார் ம் ஓகே சார் ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ஓகே சார் கேண்டீன் எல்லாம் எப்படி சார் ம் ஓகே

ஓ ஓகே ம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் ஓகே சார் ஓகே சார் என்ட்ரென்ட்ஸ் இன்னும் எவ்வளோ நாள் சார் சார் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ட்ரென்ட்ஸ் எக்ஸாமு

ம் ஓகே சார் ஓகே சார்

ஓ சரிங்க சார் சரிங்க சார் சரி நான் நெக்ஸ்ட் வீக்கில் வர்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்